புதிதாக பிறந்த குழந்தைகளை சுகாதாரமாக பார்த்து கொள்ள வேண்டும் முதலில் முதலில் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கும் சிறு சிறு கிருமிகளும் பிறக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு பல பெரிய நோய்களை கொடுக்கும் பிறகு குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகமாக ஏற்ற வேண்டும் அதிகமாக ஏற்ற வேண்டும் என்றால் நாம் ஏதும் சார்ஜி ஏற்ற போவதில்லை அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உணவுகளை கொடுக்க வேண்டும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு தரை குழந்தைகள் என்றும் தரையில்தான் விளையாடுவார்கள் அந்த தரையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை வீட்டிலேயே அடைத்து வைக்காமல் குழந்தைகள் வெளியில் விளையாட வேண்டும் மண்ணில் விளையாட வைக்க வேண்டும் மண்ணில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது அந்த எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு சேரும் அப்பொழுது சேரும்பொழுது குழந்தைகளுக்கு இன்னும் இன்னும் பெரிய எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக்கும் குழந்தைகளை மிகவும் மிகவும் மிகவும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை சுற்றி என்றும் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் பிறகு குழந்தைகளை குளிக்க வைக்க வேண்டும் பல் துலக்க வைக்க வேண்டும் தினமும் குளிக்க வைப்பதனால் குழந்தைகளுக்கு எந்த ஒரு உடல் உடல் சோர்வு மற்றும் தினமும் குளிப்பதனால் குழந்தைகளுக்கு உடல் சோர்வு அதிகமாக தெரியாது மற்றும் உடலில் இருக்கும் கிருமிகள் அனைத்தும் நீங்கும் பல் துலக்க வேண்டும் குழந்தைகள் சாப்பிடுவதனால் பல கிருமிகள் வாய்க்குள் சென்று குழந்தைகளை நோய் வாய்ப்படுகிறார்கள் ஆகையால் குழந்தைகளுக்கு தினமும் பல் துலக்குவதனால் குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயும் வாய் மூலயமாக அண்டாது மற்றும் குழந்தையை சுத்த பத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் சுத்த பத்தமாக வைத்து கொள்வதனால் மட்டுமே குழந்தைகள் நோய்வாய் எதுவும் படாமல் இருக்கும் இளமைக்கூடும் அதனால் குழந்தைகளை என்றும் சுத்த பத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்